ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூணு ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாலு ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அஞ்சு